இப்போ நாங்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது நாங்கள் என்னென்ன தின்பண்டங்கள்லாம் ஸ்னாக்ஸ் அதுமாரி நாங்கள் எடுத்துன்னு போவோன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூஸு தாங்க ஒரு லெமன் ஜூஸு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மலை பகுதியிலலாம் ஏறும் போது ரொம்ப தேவைப்படும் அதனால் கண்டிப்பாக நான் எடுத்துப்போம் அதில் இந்த தலை சுத்து அதுமாரி இருந்தால் கூட இந்த லெமன் ஜூஸு வந்து நம்மளை காப்பாற்றும் அதனால் இந்த ஜூஸு இந்த ஸ்னாக்ஸு என்னென்ன கேட்டிங்கன்னா முறுக்கு அப்புறம் கொஞ்சம் மிச்சரு அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டு அதுமாரி நாங்கள் எடுத்துப்போம் இது தான் எங்களை வந்து இது வந்து பருவதமலை நாங்கள் போனப்போ எதுவுமே கையில் எடுத்துனு போல அந்த டைம்ல நாங்கள் எடுத்துனு போனது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அந்த எலுமிச்சம் பழம் ஜூஸ் தான் கரைத்து பாட்டில்ல ஊற்றி வச்சு இருந்தோம் அப்படே ஒரு கட்டத்தில் மேலே எங்களால் ஏறமுல்ல எனர்ஜி எல்லாம் போகுது அப்போ வந்து நடுவில் வந்து ஒரு குடித்தோம் குடிச்சிகிட்டு அப்பாடா அது குடிச்சவொடன்ன ஒரு ரெஃப்ரஷிங் ஆயிடுச்சு ஒரு உடம்பே பரவால்லடா இதுக்கு அப்புறம் நம்ம ஏறி போயிடுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பு வந்துடுச்சு அப்படே ஏறி போயினே இருக்க வேண்டியது தான் ஸோ நாங்கள் வந்து மலை ஏறும் போது நாங்கள் பயன்படுத்துனதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முறுக்கு அப்புறம் இந்த லெமன் ஜூஸு அதுமாரி பொருள் தான்